ஹலோ மாதா ட்ராவல்ஸா சார் ஆமாம் சார் நாங்கள் வந்து ஒரு கேப் வந்து ரெஜிஸ்டர் பண்லாம்னு இருக்கேன் சார் நாளைக்கு நாங்கள் வெளியில் போகிறோம் ஆமாம் சார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இந்த இது ட்ராப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்தால் தான் சார் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆமாம் சார் அட்ரெஸ் சொன்னேன்ல சார் நீங்கள் நேராக வந்து இப்படி நம்ம மாதாக் கோவிலு இருக்குங்குல்ல சார் ஆமாம் சார் அந்த இடத்துலேருந்து டேர்ன் பண்ணிங்கனா ஆமாம் சார் தேர்டுல வந்து வார்டர் இருக்கும் சார் ஆமாம் அந்த இடத்துல நீங்கள் வந்திங்கனா போதும் சார் காலைல ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுங்க சார் நாங்கள் ரெடியாக இருப்போம் ஆமாம் சார் ரொம்ப அர்ஜென்ட் நீங்கள் மாத்திடாதிங்க சப்போஸ் உங்களால் வர முடியல எங்களுக்கு முன்னாடியே சொன்னிங்கனா நாங்கள் வேறு எங்கேனா அரேன்ஜ் பண்ணுவோம் சார்